நான் ஒரு கல்லூரி பட்டம் பெற்ற ஒருவர் எங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரி நான் தான் ஆனால் எனக்கு அந்த கல்லூரி பட்டம் ஒருபோதும் உறவ உதவவில்லை அதற்கு ஏற்றவாறு எனக்கு வேலையும் கிடைக்கவில்லை என்னுடைய ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரிதான் நான் இப்போது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் கல்லூரி பட்டம் பெற்ற பிறகு நான் ஒரு சில எனது அறிவையும் எனது வள வேலைகளை வேலை செய்யும் திறனையும் எனது திறன் மேம்பாட்டு குழுக்களில் சேர்ந்து தனி தனியாக பணம் கட்டி படித்து நான் இப்பொழுது ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன் ஆனால் எனக்கு அந்த கல்லூரி பட்டம் ஒரு பட்டம் பெற்றவர் என்ற மரியாதை மட்டுமே பெற்றுத் தந்தது அந்த பட்டத்தை வைத்து நான் வேலைக்கு சேரவில்லை அதன் பிறகு படித்த எனது திறன் மேம்பாட்டுக் குழுவே அதற்கு காரணம்